டான்ஸ் பற்றின தவறான கருத்து சொல்லணுன்னா டான்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸாக வந்து யூஸ் பண்ணிட்டிருந்தாங்க ஆனால் இப்போத்திய காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் வந்து பாதி பேருக்கு தெரியவே இல்லை டான்ஸ் பற்றின எந்த ஒரு விஷயமே தெரியல ஆனால் வந்து டான்ஸ் ஆடுறது மூலிமா இப்போ ஃபேமிலி மேரேஜ் ஆகிட்டு ஒரு டீச்சராக போகிறோம் டான்ஸுக்கு அப்படின்னா கூட இதே வந்து ஒரு நார்மல் டீச்சராக ஒர்க் பண்ணலாம் ஆனால் வந்து டான்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணால் இல்லை அவங்க ஆடுறாங்க அப்படி இப்படின்னு நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் வந்து இப்போது நிறைய விஷயங்கள வந்து ஏ டிரிங்க்ஸ் பண்ணிகிட்டு ஆடுறாங்க கலைகளை வந்து கோ இது பண்றாங்க தப்பாக ஆடுறாங்க அப்படின்ற வந்து நிறைய வந்து கொச்சைப்படுத்துன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டிருக்கு இது தான் வந்து இதனோடய நெகட்டிவ்